சார் இந்த மாதிரி கார் சர்வீஸ்க்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார் அது எப்படி யார்கிட்ட கொண்டு போய் விடணும் எந்த சர்வீஸ்ஸுல கொண்டு போய் விடணும் பார்ட்ஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும் மாட்டுக்கு ஆனால் பார்ட்ஸ் வந்து என்ஜின்லாம் ரொம்ப வேலை செஞ்சாகணுங்க சார் கண்ணாடி பார்ட்ஸ்லாம் ரொம்ப உடஞ்சிருக்கு ஆக்சிடென்ட் ஆனதினால பார்ட்ஸ்லாம் ரொம்ப முன்னாடி டேமேஜ் ஆகியிருக்கு அதெலாம் ரொம்ப சர்வீஸ் பண்ணனும் வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணனுங்க சார் எல்லா ப்ரூஃப்பும் வச்சிருக்காங்க சார் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மொதல கொண்டு போட்டிருக்காங்க சார் கேஸ் இதாக மாட்டுக்கு அதனால் நீங்கள் சர்வீஸ்க்கு விட்டுட்டோம்னால் நம்ம அவங்க அந்த இதை பார்த்துக்குவாங்க சார் ஆ நிறைய திங்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து வாங்க வேண்டியது இருக்குங்க சார் அதனால் கண்ணாடி கண்ணாடிலாம் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால நம்ம பார்ட்ஸ் வந்து வெளியே எங்கேயாவது போட்டு ஆடர் பண்ணி தான் நம்ம வாங்கி சரி பண்ணி கொடுக்கணுங்க சார் சரிங்க சார் அதெலாம் பா அந்த பார்ட்ஸ்லாம் அந்த பார்ட்ஸ்லாம் ஆடர் போட்டு உங்களுக்கு எல்லாமே வாங்கிடலாங்களா சார் கஸ்டமர் வந்து கேக்கிறாங்க சார் எப்போ வந்து கார் வந்து கொடுப்பீங்க எ என்னைக்கு கொடுப்பீங்க அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்ருக்காங்க சார் அதுக்கு என்னங்க சார் சொல்லலாம் ம் அஞ்சாம் நம்பர் செக்யூரூட்டி வந்து லீவ்ல இருக்காங்கங்களே சார் இப்போ எந்த செக்யூரூட்டிட்ட விடுறது ஆமாங்க சார் சரிங்க சார் அவங்கக்கிட்ட ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணி நீங்களும் சொல்லிருங்க சார் நானும் கார் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தட்றேங்க சார் ஆ ஓகேங்க சார்